நான் ஒரு கேமரா வாங்கினேங்க அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியல அது எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு க்ளிக் பண்ணுறத்துக்கு தெரியல அப்புறம் நான் வந்து தெரிஞ்சவர்ட்ட போனேன் ஸ்டூடியோவுக்கு போய் அவர்ட்ட சொன்னேன் எனக்கு இப்படிலாம் எடுத்தால் எப்படி இருக்கும் எந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கணும் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அப்படின்னேன் அவர் இப்படிலாம் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படி எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சில அறிகுறில்லாம் சொல்லிக் கொடுத்தாரு அறிவுரை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னாரு அப்புறம் நான் பார்த்தேன் அதுவும் சரிப்பட்டு வரல திரும்ப போனேன் நான் சரியாக வர்லைங்களே அப்படின்னேன் அப்புறம் எனக்கு அவர் ஸ்டூடியோவுலே இப்டிலாம் செய்யணும் அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும்ன்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்றம் கற்றுக் கொடுத்த பிற்பாடு அப்புறம் அதுக்கு அங்கேயே நான் ஸ்டூடியோவிலேயே ஒருசில இதெல்லாம் எடுத்தேன் எடுத்து பார்த்து இது பண்ணவொடனே உடனே சொன்னார் இப்படி தான்ங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்றம் நான் வீட்டுக்கு வந்து எனக்கு தேவையான வீட்டில்ல பொருள் மாடு இருக்குது ஆடு இருக்குது கோழி இருக்குது பிள்ளைங்க பேரப்பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அவங்களலாம் வெச்சி நான் அதை எப்படி க்ளிக் பண்ணணும் அப்படி க்ளிக் பண்ணி அதை சந்தோஷமா வெச்சிக்கிட்ருக்கேன்